இப்போ இங்கே வந்து தமிழ்நா எங்கூரில் பார்த்திங்கன்னா சின்ன ஊர் தான் அப்போ வந்து அந்த சின்ன ஊரில் கொஞ்சம் என்ன சொல்லுறது நிறைய பெரிய ஸ்கூல் எல்லாம் இல்லை சின்ன ஸ்கூலில் தான் அப்படி படிச்சு வளர்ந்தோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போகறதுன்னா கஷ்டமாக இருக்கு எப்படி சொல்வாங்க என்ன சொல்வாங்க நம்ப எப்படி எழுதுறது இங்கிலிஷ் எல்லாம் நமக்கு இங்கிலிஷ் நாலேஜ்ஜு தெரியாதுன்ட்டு பயந்துக்கிட்டு அது போகறதுக்கே பயப்படுவோம் யாராவது கூட வரணுன்ட்டு நம்ப பார்ப்போம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ப போனால் எல்லாமே கூகுளில் வந்துருச்சு என்னன்ட்டு தெரியலன்ட்டு கேட்டோம்னாலே எல்லாமே கூகுளில் தமிழ் நமக்கு தெரியுறம்படியே எல்லாமே கூகுளில் விட்ருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியுது இப்போ நாங்கள் தெரியலனான்னு சொன்னோம்னாகூட இப்போ நம்ப செல்ல பார்த்தோம்னா எது ஒன்றும் தெரியுது இப்போ ஏடிஎம்முன்ட்டு வந்துருச்சு ஏடிஎம்லையும் நம்ப எதுவானாலும் நம்ப அப்போ பேங்க்கு தான் போகணுன்ட்டு இது இல்லாமல் இப்போ ஏடிஎம் சொல்லிட்டு நமக்கு அமைச்சி கொடுத்துருக்காங்க ஏடிஎமில் எப்போ வேணாலும் நம்ப போய் கார்டு போட்டு எடுத்துக்கிறோம் மகளிர்ன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒன்று போட்டு இது ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வ கண்டிப்பாக மகளிர்க்காக எல்லாமே இருக்கணுன்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பேன் கார்டு எல்லா வசதியுமே இப்போ வந்துருச்சு அதுக்கும் நான் எங்கள் வீட்டில் பயந்துக்கிட்டு அப்படிலாம் இருந்தேன் இப்போ எல்லாமே கார்டு மூலியமாகவே எல்லாமே வந்து இருக்கு அதில் நல்லா பார்த்திங்கனா இப்போ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே தெரிலைன்ட்டாலும் இப்போ வந்து தமிழ் இப்போ எல்லாமே தமிழ்ல இருக்குறாப்பில எல்லாமே செல் மூலியமாகவும் எல்லாமே தெரிஞ்சிக்கிறோம் இப்போ ந ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாமே தமிழ் தெரிஞ்சிக்கிட்டு இங்கிலிஷ் தான் தெரியணுன்ற அவசியமே இல்லாமல் இப்போ எல்லாமே படிக்காதவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ எல்லாமே த தமிழ் வந்ததுனால ரொம்பவே நல்லாவே இருக்கு